நான் அதிகம் எழுத விரும்பும் விஷயங்கள் என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷய விஷயங்களையும் எழுத விரும்புகிறேன் ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாகவும் அழகாகவும் கவிதை நடையில் எழுதவும் மிகவும் எனக்கு பிடிக்கும் அதை அதில் நான் சமூகத்துக்கு சொல்ல வருவது என்னவென்றால் இப்போது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம் அனுபவத்தை வளர்க்க கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு அனுபவமும் ஒரு ஒரு வேலையும் நமக்கு ஒரு ஒரு அனுபவம் வாழ்க்கையில் நம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுத்து கொண்டே இருக்கும் யாரையும் முக்கியமாக அவ்வளோ சீக்கிரம் நம்பி நம்பிட கூடாது நம்பி அவங்கள்கிட்ட போய் பேசி நம்மளை பற்றி நிறையா சொல்லி அவங்க நம்மளை ரொம்ப ஈசியாக ஏமாற்றிட்டு போய்டுவாங்க அதனால வந்து நமக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும் முக்கியமாக நம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை தவிர வேறு யார்கிட்டையும் நம்ம வந்து நம்மளோட எந்த ஒரு சீக்ரெட்டான விஷயத்தையும் சொல்லக்கூடாது நம்ம நம்ம கூடவே ரொம்ப வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்டு இருக்கிறாங்க அப்படினா அவங்கள்கிட்ட கூட இந்த விஷயத்தை நம்ம சொல்ல கூடாது ஒரு சில விஷயங்களை ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் அழகாக இருக்கும் ஆனால் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அதனால வாழ்க்கையை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணும் நமக்கு பிடிச்சத செய்யணும் அடுத்தவகளுக்காண்டி நம்ம வாழக்கூடாது அது யாராச்சும் உனக்கு இதான் கரெட்டாக இருக்கும் அப்படினு சொன்னாங்கன்னால் கண்டிப்பாக அதை நம்ம நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம செய்யலாம் நமக்கு பிடிக்கலைன்னா அதை எப்படி நம்ம செய்ய முடியும் நம்ம நமக்கு பிடி எது நமக்கு பிடுச்சிருக்கு பிடிக்கலைன்னு பார்த்து நம்ம கண்ணுக்கு மனதுக்கு பிடுச்சிருந்தாதே ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அவ்வளோதான்